நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு வளையல் வாங்கினேன் அந்த வளையல் வந்து நல்லாருக்குன்னு சொன்னாங்க கவரிங்கில் தான் வாங்கினேன் பவுனில் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைனுட்டுன்னு பார்த்தா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து வாங்கி போட்டு ஒரு வாரம் தான் ஆனுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருந்துச்சி அவ்வளோ நல்லாயிருந்துச்சி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வளையலோட வெலை வந்து அறநூறுரூபா அந்த வளையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருந்துச்சு என் கையிலேயே தான் போட்டுருக்கேன் தண்ணியில் போடுறேன் சுடு தண்ணியில் போடுறேன் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து அந்த கடையை வந்து நிறையா பேருக்கு சொல்லிவிட்ருக்கேன் அந்த கடையில் வாங்குங்கள் அப்படின்ட்டுன்னு சொல்லிவிட்ருக்கேன்